சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர இடம் வந்து நான் வர இடத்துல இருக்கு அது என்ன எடனா வந்து திருமயம் மலக்கோட்டை வந்து நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலதான் அந்த எடம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம் மற்றும் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து நிறையா பேர் வருவாங்க வெளியில் நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேருந்தும் நிறையா பேர் வந்து அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க அது வந்து சோழர் பாண்டியர் அந்த மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி செஞ்ச எடந்தான் அதுமட்டும் இல்லாமல் அங்கே நிறையா புகழ் பெற்ற கோவில்கள் ஓவியங்கள் நிறையா சுற்றி பாக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்கு நிறையா பேர் வருவாங்க ரொம்ப புகழ்பெற்ற இடம் வரலாற்றில் சிறப்பு மிக்க இடமா வந்து திருமயம் மலக்கோட்டை இருக்கு